அக்கா எனக்கு டிரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி தரணும்க்கா இல்லைக்கா நாங்கள் எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே காம்பட்டிஷன் அதுக்கு ஐம்பது பேருக்கும் ஒரே மாதிரி டிரெஸ் காஸ்ட்யூம் ரெடி பண்ணி தரணும்க்கா ஆமாம்க்கா ஐம்பது

ஆ ஆமாம்க்கா ஒன் மந்த்து டைம் இருக்குக்கா ஆ சரிக்கா எவ்வளோக்கா ஆகும் அளவு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வரிங்கள்ளல ஸ்கூலில் வந்து எடுத்துக்குறிங்களா எங்களுக்கு சாட்டர்டே வந்து ஆஃப டே தான் அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஆமாம் ஆ பக்கத்தில் தான்க்கா இருக்கு ஆ சரிங்கக்கா எவ்வளோ ஆகும்க்கா ம்ம் சரி கொடுக்குறேன்க்கா ஆமாம்க்கா ஓ அப்படிங்களா சரி சரிக்கா அட்வான்ஸ் பே பண்ணனும்மா ஓ சரி நான் நீங்கள் அளவெடுக்க வருவிங்கள்ளல ஸ்கூலில் ஆ அப்போ நான் கொடுக்க சொல்கிறேன்க்கா அப்படிங்களா சரி சரி ஆ சரிக்கா ஆ நீங்கள் வருவிங்கள்ளல அப்போ டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சொல்ல சொல்கிறேன் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கக்கா ஆ சரி சரி ஆ சரி நீங்கள் சனிக்கிழம வருவிங்கள்ளல அப்போ டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சொல்லிக்கோங்க எங்களுக்கு ரிகர்சல் ரிகர்சலுக்கு அப்போவே எங்களுக்கு டிரெஸ்ஸு வேணும் அது என்னைக்கின்னு ஆ இல்லை இல்லை சரி சரிக்கா இல்லைக்கா அன்னைக்கு எல்லாரும் வர சொல்லிவிடுறோம் அன்னைக்கே நீங்கள் வந்து எல்லாருக்கும் அளவு எடுத்துகிட்டு போய்டுங்கக்கா சரி அமௌண்ட் எதாவது கம்மி பண்ண முடியுமாக்கா ஆ சரிங்கக்கா ஆ சரி சரிக்கா நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழம கால் பண்ணுறேன்க்கா நீங்கள் மறக்காமல் வந்துருங்க சனிக்கிழம ம்ஹும் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வேணும் யூனிஃபார்ம் மாதிரியே வேணும் ஒரே இதான் சேம்தான் சரி ஆ சரிங்கக்கா ஆ சரிக்கா பண்ணிவிடுகிறேன் சரி தேங்க்ஸ்க்கா ம்